ஹலோ ஹரிக்ஷா ஹலோ ஆ வினோதினி மேடம்ங்களா ஆ மேடம் நீங்கள் இது ஃபார்மஸி இவங்கதான நீங்கள் ஓனர் தான நீங்கள் ஆ நான் வந்து க்ளைண்ட்டு மேடம் உங்கள் டாக்டர் இருக்காங்களா பக்கத்தில் அவரோட பேஷண்ட் நானு லைக் ஆக்சுவலி சார் வந்து ஊரில் இல்லை எப்போ வருவாருன்னு தெரியல எனக்கு வந்து ஒன் வீக்கு அப்படிங் ஓகே ஆமாம் ஒன் வீக் ஆயிடுச்சு என்து ஆக்சுவலி என்து முடிய போது என்னன்னா எனக்கு ஃபீவர் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால சார் வந்து டெ டோசேஜ் கொடுத்தாரு இப்போ வந்து விட்டு விட்டு வருது இப்போ காலையில் இருந்தால் சாயந்தரம் வருது இல்லை சாயந்தரம் மெடிசின் சாப்பிட்டனா மறுடியும் காலையில் வரல இந்தமாதிரி ஒரு ரெகுலர் பேஸ்ஸா இல்லாமல் விட்டு விட்டு வருது ஸோ அதான் நீங்கள் உங்களுக்கு எதாச்சும் ஒரு இது தெரியுங்களா இல்லை அது டெஸ்ட்டப்பற்றி ஒன்றும் சொல்லல்ல ஏன்னா அது வந்து ஐ திங்க் பேத்தமல் வந்து கொஞ்சம் ஹெவி டோஸ்டேஜ் அப்படின் நினைக்கிறேன் ஏன்னா அவரு கொடுத்தது அந்தமாதிரி இருந்தது ஸோ அதுனால தான் கொஞ்சம் ஸோ கொஞ்சமாச்சும் பேசுகிறேன் மறுடியும் சாயந்தரம் அந்த ஜுரம் மறுடியும் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ ஆனால் பட்டு ஆமாம் பட் ரெகுலராகவும் ஒழுங்காகவும் சாப்பிட முடியல என்னால் அதான் நீங்கள் எதாச்சும் ஏன்னா அவர் ப்ளட் டெஸ்ட் எதுவும் எழுதி கொடுக்கல அப்போ இது இருந்தால்தான் உங்களால் எடுக்க முடியும் இல்லைங்களா ஆ சரி ஆமாம் சரி ஓகேங்க நேர்லையா ஆமாம் ஓகேங்க சரிங்க ஓகே ம் ஓகே மேடம் ஆ ஓகே ஓகே ஏன்னா இல்லைன்னா பெட்டர் ஒரு ரெண்டு நாள் போட்டு பார்க்கறேன் அந்த ப்ரிஸ்க்ரிப்ஷன் எதுவும் ரெண்டு நாள் டேப்லெட் இருக்கு அதையே பாதி பாதியாக வேணா போட்டு பார்க்கறேன்

ஆ அதான் சப்போஸ் இன்னைக்கு வந்துட்டாருன்னா ஓகே சப்போஸ் வரலைன்னா நான் அப்படி வேணா பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்கள் ஓகேவா நீங்கள் என்ன சொல்லுறிங்க அதுக்கு ஏன்னா இப்போ வந்துவிட்டாலும் ஓகே நான் இன்னைக்கு வந்துருவேன் சப்போஸ் வரல அப்படி வரலைன்னா நான் இதுலருந்து ஒரு பாதி பாதி எடுத்து போட்டுக்கிட்டால் கொஞ்சம் ஃபீவர் ஓரளவுக்கு இதாக இருக்கும் இல்லையா ஆமாம் ஆமாம் சரி

ஆ குளிருது குளிருது அந்த டைம் மட்டும் குளிருது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா கொஞ்சம் நல்லாருக்கு சரி ஓகே மேடம் சரி மேடம் அதை போட்டுவிட்டு நான் வந்து பார்க்கறேன் ஓகே மேடம் சரி ஓக் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஓகே மேடம் சரி தேங்க் யூ ஆ ஆ